என்னோடய வீட்டில் வந்து டிவி வாங்கணுன்னு நினச்சாங்க சைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கணுன்னு நினச்சாங்க நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய கடை நாங்கள் வந்து தேடினோம் நாலஞ்சு கடை நாங்கள் ஏறி ஏறிப் பார்த்தோம் எங்கள் ரேட்டுக்கான வந்து ரொம்ப வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தனால் எங்களால் வந்து அந்த பொ டிவியை வந்து வாங்க முடியலை இதில் வந்து நாங்கள் வந்து சத்யாவுக்குப் போனோம் சத்யாவுக்கு கம்ப்பே எல்லாக் கடையோடய கம்ப்பேர் பண்ணால் எங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து முப்பதாயிரம் டிவியை வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு நாங்கள் தரோம் இஎம்ஐ ஆஃபர் இதுமாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து நெட் பே பண்ணனால் நெட்டு அப்பவே நாங்கள் பேமெண்ட் பண்ணதுனால் எங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரன்னு சொன்னாங்க ஆஃபரும் போய் எங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தாங்க வந்தது இதோடு நாங்கள் டிவி வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு எதுவும் இது வரை எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் டிவியில் வந்ததில்லை இதோடு நாங்கள் வந்து டிவி வாங்கும் போது பிக் பண்ண வந்து சத்யாலேருந்தே எங்களுக்கு வந்து வந்து பிக் பண்ணிவிட்டு போயிட் போனாங்க சர்வீஸ் சென்டர்லேருந்து அப்புறமா டிவி வந்து அப்புறமா நாங்கள் வந்து சில சேனல்ஸ் வரலன்ட்டு நாங்கள் கலர் வந்து கொஞ்சம் டிவி வந்து சௌண்ட்ஸு கொஞ்சம் வால்யூம் வரு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுட்டு நாங்கள் சொன்னம்போது சர்வீஸ் சென்ட்டருக்கு கால் பண்ணோம் சத்யாலோட சர்வீஸ் சென்ட்டருக்கு அந்த ஓனர் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீடைத் தேடி வந்து எங்களுக்கு அவங்க அதோடய சர்வீஸ் சென்ட்டரு எம்ப்ளாயீஸ் வந்து அனுப்பிட்டிருந்தாங்க அந்த ச அந்த பெர்ஸன்ஸ் வந்து நல்லாவே டிவியை வந்து சரி பண்ணிக் கொடுத்துட்டுப் போனாங்க இதோடு அஞ்சு வருஷத்துல வந்து எங்களுக்கு டிவி வந்து எந்த பிரச்சினையும் வந்ததில்லை ஆன்லைனில் பார்த்தன்னா டிவி இதாக இருக்கும் ஆனால் வந்து கடையில் வந்து நல்லாவே இருக்கும் இந்தக் கடையில் போய் வாங்குங்க எனக்குத் தெரிஞ்சு வந்து பொருள் வந்து கடையில் வாங்குறது நல்லது அந்தப் பொருள் வந்து நம்ம வாங்கும் போது ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்குறதுல தப்பே இல்லை அது நம்மளுக்கான கடை எதுனால் ஒன்று தெற இருக்கும் ரேட்டை கம்ப்பேர் பண்ணால் நம்மளுக்கான எந்தக் கடை நம்மளுக்கு வந்து சத்யா நல்லா இருக்குது ப்ராடக்ட்டில் பார்த்தா நல்லா இருக்குது தரமாக இருக்குது என்னோடய டிவி வந்து நான் சோனி டிவி தான் நான் வாங்கினேன் நல்லாவே இருக்குது சத்யாவில் வாங்கினது இனிமேட்டுக்கு க நீங்கள் பொருள் வேணுன்னால் வாங்கினா வீட்டுக்கான பொருள் எதுனால் வாங்கணுன்னால் நீங்கள் சத்யாவில் போய் வாங்கலாம் அங்கே வந்து நம்ம நம்ம தரத்துக்கு ஏற்ற அளவு நம்மளுக்கு பொருள் இருக்குது நம்ம எவ்வளோ வாங்கணுன்னு நினச்சமோ அவ்வளோ பொ அதுக்கான விலையான பொருள் நம்மளுக்குத் தருவாங்க நீங்கள் போய் வாங்கறதுனால் நீங்கள் போய் சத்யாவில் வாங்கலாம் ஏன்னால் வந்து மக்களுக்காக நம்மளுக் நம்மளுக்காகவே இருக்க கடை தான் அது நம்மளுது எப்டி நம்ம வந்து ஏழை குடும்பத்துலேருந்து பணக்காரக் குடும்பத்துலேருந்து வர்றோம் நம்ம அங்கே வந்து ஒரு ஒருத்தருக்கான குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள்களும் இருக்கும்போது அவங்க விலையும் அடிப்படையாக வந்து இருக்காங்க ஒரு சின்னப் பொருளில் இருந்து நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கான வாங்குகிற பொருள் எல்லாமே இருக்குது நாங்கள் போய் நம்பி பொருள் வாங்கலாம் சத்யாவில் வந்து ஏ டூ ஜெட் எல்லாமே பொருள் இருக்குது ஆனால் டிவி பார்க்கப் போனால் ஆனால் ஃபை இயர்ஸ் ஆகி இன்றைக்கி எந்த பிரச்சினையும் வராமல் இருக்குது டிவி நம்பி போய் சத்யாவில் நம்ம போய் பொருள் வாங்கலாம்